நம் ஏரியாவில் மண்வெட்டி இருக்குது அந்த மண்வெட்டி எது எதுக்கு பயன்படுத்தும்னு சொன்னால் நம் தோட்டத்தில் தண்ணி கட்டுறோமில்லை அந்த வாய்க்காலுக்கு அதை யூஸ் பண்ணி மம்முட்டி இருக்குது அப்புறம் சின்ன சின்ன நம்ம வாசலுக்கெல்லாம் நம்ம கிளீன் பண்ணனுனா அந்த மழையில புல்லுகில்லு வளர்ந்தா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிலாம் மண்வெட்டி யூஸ் பண்ணிக்கிலாம் அப்புறம் கடப்பாரை இருக்குது கடப்பாரை எதுக்கு யூஸ் பண்ணணுனா குழி எடுக்கலாம் செடி போடுறதுக்கும் குழி எடுக்கலாம் வாழை நடுறதுக்கு குழி எடுக்கலாம் நம்ம வந்து எந்த செடி நடுகிறமோ அந்த செடி அளவுதான் அதுக்கு நம்ப கடப்பாரை வந்து யூஸ் பண்ணிக்கிலாம் சுற்றி நம்ப காம்ப்பவுட்டு வேணும்னா சாதா காம்ப்பவுண்டு வேணும்னா கடப்பாரையில் யூஸ் பண்ணி நம்ப காம்ப்பவுண்டு கட்டிக்கிலாம் அந்த கடப்பாரைருந்தா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிலாம் கட்டிக்கிலாம் சின்ன சின்ன பொருளுருக்குது அந்த பொருளெல்லாம் வந்து அதை அதை வந்து தோட்டத்தில் எது எதுக்கு பயன்படுத்தணும் அது அதுக்கு நம்ப பயன்படுத்துறதுக்கு அதை இருக்குது நம்மோ அந்தமாதிரி ஆதாயத்தை பயன்படுத்திக்கிலாம் மற்றபடி என்னானால் கத்தி இருக்குது கத்தி வந்து இந்த வாழைக்கு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன வாழை வளர்ந்து வரும் அதெல்லாம் அறுத்து போடுறதுக்கு சின்ன சின்ன கத்தி அரிவாள் மாதிரியிருக்கும் அதை பயன்படுத்திக்கிலாம் அந்த அரிவாள் வந்து சின்ன சின்னதாக கைக்கு பிடியாருக்கு அது வந்து வாழை சுற்றி சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிலாம் இந்தமாதிரி சின்ன விஷயமெல்லாம் இருக்குது நம்ம அது நம்ம பார்த்து நம்முளுக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிலாம்